விவசாயம் இது நாங்கள் பண்ணும் போது மழை பெஞ்சா தான் விவசாயம் பண்ண முடியும் அதனால மழை விடலனா விவசாயம் பண்ண முடியாது மாறனி மானனி விவசாயம் தான் கொத்தமல்லி பருத்தி மிளகா போடா முடியாது மழை பெஞ்சா தான் ம அது இந்த மாதிரி செஞ்சிகிட்டு வந்துருக்கிறோம் மாதிரி இப்போ இது வீட்டுல வந்து ஊரில் தண்ணி பிரச்சனை ரொம்ப உப்பு தண்ணி உப்பு தண்ணி வருது குடிக்க தண்ணி நல்லா இல்லை போரில் போய் தான் அடித்து தண்ணி எடுத்துட்டு நாங்கள் வர்றோம் தண்ணி நல்லா இல்லை குடிக்கிறதுக்கு மானாவாரி பயிறு தான் மழை பெஞ்சா தான் வெள்ளாமை உண்டு மழை பெய்யலனா வெள்ளாமை கிடையாது இந்த மாதிரி நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு போயிகிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் மழை வந்து பருத்தி போடுவோம் அதுக்கு மானாவரி தண்ணி மழை தான் மழை பெஞ்சா தான் பருத்தி மழை பெய்யலன்னா பருத்தி காஞ்சிடும் கொத்தமல்லி மழை பெஞ்சா தான் கொத்தமல்லி மழை பெய்யலானாலும் அதுவும் காஞ்சிடும் அது மாதிரி நீர்ப்பாசன உள்ள இங்கே எல்லாம் மா மானாவாரி பயிறு தான் குடிக்க தண்ணி உப்பு தண்ணி மாதிரி வருது தண்ணி சரி இல்லைங்க எங்களுக்கு நாங்கள் போரில் போய் கஷ்டப்பட்டு அடித்து எடுத்துகிட்டு வரோம் அதான் எங்களோட இது தண்ணி வசதி எங்களுக்கு பற்றாது போதும்ங்களா